வணக்கங்க அரசியலில் நிறைய பேர் மதத்தை வெச்சு நிறைய சம்பாதிக்கறாங்க மதத்தை உருவாக்கி நிறைய பிரச்சினைய கொண்டு வராங்க மதத்தை எல்லாம் கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னால் எல்லாத்துக்குள்ளையும் பிரச்சினைய கொண்டு வந்து எல்லாத்துக்குள்ளையும் ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வந்து பிரச்சினைய கொண்டு வந்து அவங்கவுங்க தனித்தனியாகவே நிற்கணும் அவங்கவுங்க தனித்தனியாகவே கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அது எதுவுமே தேவையில்ல எல்லாம் ஒன்றா இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம் இப்போ கூட மதுரையில் பழமுதிர்சோலையா அங்கே வந்து முஸ்லீம் கோயில் இருக்குது முருகன் கோவிலும் இருக்குது அங்கே இந்த மதக் கலவரத்தை உண்டாக்கி பிரியாணி செஞ்சாங்க வருஷா வருஷம் அங்கே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க வருஷா வருஷம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா நேரமும் ஒத்துக்கிட்டவங்க இப்போ வந்து நீ ஏன் பிரியாணி சாப்பிட்ட நீ ஏன் நான் வெஜ் சாப்பிட்டேன்னு கேட்கறதெல்லாம் தப்பு இது தேவையில்லாம பின்னாடி இருந்து மதவாதிகள் வந்து பிரச்சினைய உண்டு பண்ணணுன்னு இந்த மாதிரி பண்ணி தேவையில்லாத பிரச்சினைய உண்டு பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் அதே போல பாபர் மசூதி பாபர் மசூதி இடிச்சுட்டு இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க அது எல்லாமே தேவையில்ல நல்லபடியாக இருந்து ஒற்றுமையாக இருந்தாலே நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஓகே தேங்க்யூ